சிறுவணிகமுன்னாக்கா காலையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து மளிகை கடை இருக்குங்க காலையில் பால் காய்கறி குழந்தைகளுக்கு தேவையான அப்புறம் பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ்ஸு இதுகல்லாம் அந்த அண்ணன் கடையில்தான் வாங்குவோம் காலையில் ஏழு மணிக்கு தான் திறப்பாரு ஏழு மணிக்குள்ளே போய் அப்புறம் அவரு எந்திரிச்சோன திறந்து விட்டாருன்னாக்கா கத்திரிக்காய் தக்காளி ஸ்கூலுக்கு கொண்டு போகறதுக்கு வேணுங்கிற பொருள்கள் வாங்கிக்குவோம் தள்ளி ஃபேன்ஸி கடை இருக்குது அங்கையுமே பேனா பென்சிலு நோட்டு புக்குக இது எல்லாம் வாங்கிக்குவோங்க ஆமாம் அதை எல்லாமே சௌரியமாக இருக்கும்ங்க